தமிழ் மொழி என்றது ரொம்ப சிறப்பான மொழி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் மொழியை வந்து திருவள்ளுவர் சொல்லிருக்கார் திருவள்ளுவருக்கு அடுத்தது கலைஞர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் சொல்லிருக்கார் அதாவது தமிழுக்கு மூன்று மொழி இருக்குதுன்னு சொல்லிருக்காரு ஓர் தமிழ் வந்து மூன்று எழுத்து தான் அதாவது முத்தமிழாம் தமிழ் அதான் தமிழ் மொழி மொத்தம் மூன்று எழுத்து இருக்குது சொல்லிருக்காரு சாரி மூணு தமிழ் ஒரு தமிழ் இலை ஒரு தமிழ்யென்றது வெறும் தமிழ் மட்டும் கிடையாது ஒரு தமிழே மூணு தமிழ் இருக்குதுப்பான்னு அதுக்கு அர்த்தம் என்ன உதாரணம் சொல்கிறேங்க அதுக்கு அர்த்தம் என்னென்னா இப்போ ஞாலம்னு ஒன்று இருக்குதுங்களே வச்சுக்க ஞாலத்தை வந்து ஞாயிறுன்னு சொல்லலாம் பிறப்புன்னு சொல்லலாம் ஞாலாம் என்பது உலகுன்னு சொல்லலாம் அதை மாதிரி மூன்று தமிழ் சொல்லிருக்கார் கலைஞர் கலைஞர் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ந எங்களுக்கு ஆனால் வள்ளுவர் நாங்கள் பார்த்ததுல இல்லை வள்ளுவர் மொழி படிச்சுருக்கோம் வள்ளுவருடைய திருக்குறளை படிச்சுருக்கோம் எல்லாமே தமிழ் தான் அவருக்கு பிடிக்கும் அதே மாதிரி கலைஞரும் அதே மாதிரி தான் பேரறிஞர் அண்ணாவும் அப்படி தான் தந்தை பெரியாரும் அப்படி தான் தமிழுன்னா அவங்களுக்கு ரொம்ப உசுர் தமிழ்னா படிப்பு உசுருன்னு இல்லை எல்லாருக்கும் தமிழ் உசுரு தான் தமிழுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சூடு உதாரணம் சுடுகாடுன்றது ஒரு வினைத்தொகை மூன்று காலத்துக்கும் உணர்த்துகிற எந்த பொருளும் ஒரு வினைத்தொகை சொல்லிருக்காங்க உதாரணம் சுடுகாடு ஒன்று சொல்லலாம் ஊறுகாய் சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ சு சுடுகாடுன்னா சுடும் காடு சுடுகின்ற சுட்ட காடு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா பாசிட்டிவ் கம்பாரி சூப்பரேட்டிவ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தமிழில் வந்து இந்த விளக்கம் அது ஊறுகாய்க்கும் அதே மாதிரி சொல்லலாம் அதை மாதிரி நிறைய இருக்குது அதான் தமிழுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தமிழின் இலக்கியம் அதாவது இலை இலக்கியத்தில் சிறந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் இலக்கியம் எனக்கு கொஞ்சம் அதிகம் தெரியாது இருந்தாலும் அவரு அவருடைய கணக்கில் இலக்கியம் நிறைய இருக்குது அதாவது கடவுள் வாழ்த்துலேருந்து கடைசியாக இந்தியா முழுக்க ஜனநாயகம் ஜனநாயகன்னா ஜனகன மனகதி சொல்லுவோம் இல்லையா அது வரைக்கும் அதாவது குண்டு வெடிச்சு செத்தா கூட அந்த தமிழ்தாய் வாழ்த்து ஜன கன மன பாட்டு பாடும் யாருமே திரும்பி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இந்தியாவில் தமிழ் தமிழ் தமிழை வே வளர்த்தது தமிழை வளர்க்கறதுக்கோசம் கஷ்டப்பட்டவர் அண்ணா கலைஞர் இவங்களாம் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டு தமிழை வளர்த்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த அந்த வளர்த்தியே இப்போ வந்து இந்தியா மாத்தணுன்ட்டு நிறைய ஆளுங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்திய பிரதமர்களில் இந்திய பிரதமருங்க முன்னால் பிரதமர்லாம் அப்படி கிடையாது தமிழ் தான் முக்கியம் இந்தியாவில் தா தமிழ்நாடு தான் சிறந்ததுன்ற மாதிரி தமிழை தமிழ்நாடுன்றது சாதாரண தமிழுன்றது ஒரு சாதாரண ஒரு மொழி கிடையாது உலகத்தில் உலகத்தில் பெரும் பெருமையான மொழின்னா தமிழ் மொழி தமிழ் மொழியாம் தாய்மொழின்னு சொல்லுவாங்க பழமொழி அந்த மாதிரி ஒரு மொழி தான் தமிழ் மொழி செம்மொழி மாநாடுன்றதை கலைஞர் வந்து என்ன ஊரு அது கோவை கன்னியாகுமரியில் கலைஞர் வந்து நூற்றி முப்பத்தடி நூற்றி முப்பத்தெட்டு அடி சிலை வச்சார் யாருக்குன்னா திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் நூற்றி முப்பத்தெடி சிலை வைக்கும் போது அங்க செம்மொழி மாநாடு நடத்துனப்பா தமிழ் மொழியாம் செம்மொழின்னு ஒரு மாநாடு நடத்துனார் கலைஞர் அவர்கள் அவர் நடத்தின கடைசி மாநாடு அது அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டாப்புல அவர் மாநாடை தான் செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஒருத்தர் ஒரு பாட்டு கூட எழுதுனாப்புல அவர் ஏ ஆர் ரகுமான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு எழுதுனவரு நல்லா சிறப்பான பாட்டு எழுதுனாப்புல அப்படிப்பட்ட ஒரு மொழி தான் தமிழ் மொழி தமிழ் மொழி உலகத்துக்கே உலகம் இந்த உலகத்துக்கே பொதுமறை அதாவது உலகத்துக்கே பொதுமா சொன்னார் வள்ளுவர் தமிழ் மொழி வந்து உலகத்துக்கே பொதுமறப்பான்றவரு இது வள்ளுவர் சொன்னது கலைஞர் சொன்னது தமிழ் மொழி வந்து வெறும் சாதாரண மொழி இல்லை செம்மொழிப்பா அப்படின்னாரு கலைஞர் உதாரணத்துக்கு இப்போ செங்குன்றுன்னு ஒரு ஊர் இருக்குதுன்னா வச்சுக்கோயேன் ஒரு சென்னையில் செங்குன்றுன்னு ஒரு ஊர் இருக்குது ரெடில்ஸுன்னு ஒரு ஊரை செங்குன்றுன்னு அமைச்சவர் கலைஞர் அதாவது செங் ரெடில்ஸுன்றது இங்கிலிஷ் வார்த்தையா என்னெனானு இங்கிலிஷ் வார்த்தையா தெரில அது செங்குன்றுன்றா தமிழ் வார்த்தை அது அது மாதிரி ஒரு ஒரு நேமுக்கே இந்த மாதிரி பண்ணவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மக்களை எல்லாரும் தமிழ் தான் பிடிக்கும் எல்லா மக்களுமே தமிழ் தமிழ்நாடு மக்களும் தமிழ் ஒன்று தான் ஐயா நன்றி